புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கதை புஸ்தகமா இருந்தாலும் வேறு எந்த அறிவியல் சார்ந்த புத்தகமாக இருந்தாலும் எல்லாம் பிடிக்கும் அது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் என்னால் தொடர்ந்து அந்த புத்தகத்த படிக்க முடியும் அதில் இருக்கிற கருத்துக்கள் ரொம்ப ஆ ஆர்வமாக போய்கிட்டே இருந்துசின்னால் அதை இதை ஓரளவுக்கு முடிச்சு நான் சோர்ந்து போகிற அளவுக்கு டயர்டாகிற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்தளவுக்கு படிப்பேன் நான் நம்ம அப்போ புக்கை எடுத்தோம்ன்னால் வைக்கணும் வைச்சிட்ணு புக்கை எடுத்தோம்ன்னால் படித்து முடிச்சுட்டுதான் வைக்கணும் அப்படின்ற எண்ணமும் ஒரு டைமில் இருக்கும் இல்லைன்னா ஓரளவுக்கு சரி இவ்வளோ தூரம் இவ்வளோ படிச்சிட்டு வேறு ஒரு புக்கை இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு புக்கை கலந்து கலந்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணமும் எனக்கு வரும் ஆனால் புக் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு லிமிட் வச்சு இதுக்குள்ளே முடிச்சிட்ணும் அப்படின்ற மாதிரி படிக்காமல் எப்போயெல்லாம் எனக்கு பொழுது போகுது ஓரளவு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நேரத்தை செலவிடலாம் அப்படின்ற மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்